ஆமாம் ஆமாங்க மேடம் சொல்லுங்கள் மேடம்

ஆ மட்டன் பனியா அது அவைல் அவைலபிள் இருக்கு மேடம் ஆ வஞ்சரம் ஃப்ரை கேட்கிறீங்களா ஆ இருக்கு மேடம் இருக்கு ஒ ஒரு நிமிஷம் மேடம் கேட்டுக்குறேன் மேடம் ஆ இருக்கு மேடம் வஞ்சரம் ஃப்ரை இருக்குங்க அவைலபிள் டூ கேஜிங்களா மேடம்

அப்புறம் நம்பகிட்ட பிரட் அல்வாலாம் இருக்கு மேடம் பிரட் அல்வா இருக்கு குலோப்ஜாமுன் இருக்கு குலோப்ஜாமுன்

ஆமாம் மேடம் இப்பதிக்கி அவைலபிள் இதான் மேடம் ஒன் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறன் மேடம் நான் ஆர்டரை மட்டன் பிரியாணி வந்து அஞ்சு கிலோ பிரெட் அல்வா ஒரு கிலோ இது வஞ்சரம் ஃப்ரை வந்து ரெண்டு கிலோ ஐஸ் கிரீம் என்ன மேடம் வேணும் இது சாக்கோ பார் வேணுங்களா சரிங்க மேடம் ஓகே மேடம் நான் பண்ணிடறேன் அட்ரஸ் மேடம்

தேர்ட்டி த்ரீ இ பை செவென் வஉசி ஸ்ட்ரீட்

ஓகே ஓகே மேடம் நான் ஆர்டரை இது பண்ணிவிட்டு நான் ஆ சரி மொபைல் நம்பர் சொல்லுங்கள்

ஃபோர் ஜீரோங்களா ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் தலப்பாக்கட்டி நன்றி மேடம்